இப்போ பொதுவாக் இந்த கல்யாண பெண்ணுங்க எல்லாம் பார்த்தீங்கனா பெருசாக லெஹங்கா அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறாங்க அந்த லெஹங்கா போடுறதுனால என்ன ஆகுதுனு அது நீளமாக இருக்குதா கால் தடிக்கி விட்டுருது இவங்க பாட்டுக்கு அதெல்லாம் போடுறதுனால எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தரோடைய கல்யாணத்தில் என்ன தெரியுங்களா நடந்தது அந்த பொண்ணு நல்லா நீளமாக ந லெஹங்கா போட்டுக்கிச்சு மேலே வந்து ஒரு அழகாக வந்து தலையிலயிருந்து கீழே வரைக்கும் ஒரு விரிப்பு மாதிரி இருக்குது அது பார்த்தீங்கனா அந்த விரிப்பு போடுறதுனால என்ன ஆகுதுனால் கால் தடுக்கி விட்டு அந்த பொண் மணமேடையிலேயே கீழே விழுந்துடுச்சு இது வந்து ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நல்லா தம்பி வந்து கோட் ஸுட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா அழகாக இருந்தாப்புல ஆனால் இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கனா கல்யாண பொண்ணு என்ன பண்ணுச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய கவுன்னு போட்டுக்கிட்டு அந்த நடக்க தெரியாமல் அதில் வந்து இந்த குதிங்கால் உயரமா இருக்கிற மாதிரி வந்து செருப்பு வேற அந்த செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கும் போது அந்த டிரெஸ்ஸுக்கும் அந்த துணிக்கும் அதுக்கும் இந்த பொண்ணால் நடக்கவே முடியாமல் கீழே விழுந்து அத்தனை பேருக்கு முன்னாடி மற்றவங்க முன்னாடி விழுந்தது கூட பிரச்சனை இல்லை அடிப்பட்டுருந்தால் என்ன ஆயிருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க நாம வந்து ஒரு கல்யாணங்கிறது ஒரு சுப நிகழ்ச்சி அங்கே போய் கீழே விழுந்துக்கிட்டு ம அது எவ்வளோ ஒரு கஷ்டத்தை மனக் கஷ்டத்தை எல்லாருக்கும் ஏற்படுத்துது இந்த மாதிரி வந்து எப்படி பண்ணணும் ஏது பண்ணனும்னே தெரியாமல் அந்த குழந்தைங்க பாட்டுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க இதெல்லாம் யாருங்க கவனிச்சு சொல்லணும் யார் சொல்லணும் பெரியவங்க நம்மளோட வந்து பெற்றோர்கள் தான் இதை பற்றியெல்லாம் சொல்லணும் இந்தமாதிரி உடையெல்லாம் போடக்கூடாது கண் நம்மளுக்கு இது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லணும் நல்லா நாகரிகமாக நல்ல புடவைய கூட நல்லா நாகரிகமாக கட்டி அழகாக கூட இருக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கால் கீழே தரையில் வந்து அந்த துணி படுற மாதிரி ஒரு விரிப்பு மாதிரியே இருக்குது பார்த்தீங்கனா பின்னாடி நம்ம வந்து ஒரு விரிப்பை விரித்து விட்டாக்க எப்படி இருக்கும் நம்ம வீட்டில எல்லாம் ஜமகாலம்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விரிச்சு விட்ட மாதிரி அது த தழைய தழைய தழைய தழைய இருக்குது தரையை பூராக அது வந்து கூட்டிக்கிட்டே போகுது இந்த மாதிரி ஒரு உடை நம்மளுக்கு தேவையா ம் இதுக்கு வேற என்னென்னா பொண் பிள்ளைக்குனே இருக்குது அப்படின்னு இந்த கடையில் எல்லாம் கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கனா நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்குது நல்ல வந்து ஒரு அடர் நீலத்தில் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னா அது பார்க்குறத்துக்கும் ஒரு பார்வையாக இல்லை அது நம்மளுக்கு மனசுக்கும் ஒரு நிறைவாக இல்லை ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இல்லை இது வந்து ஒரு அழகாக ஒரு நாகரிகமாக புடவ கட்டி நல்லா அழகாக கூட நிற்கலாம் அதுவே ஏற்ற உடை தான் நம்மளுக்கு ஆனால் இதை பற்றி எல்லாம் யார் யோசிக்கிறாங்க அதனால எனக்கு இதில் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல கருத்து இல்லைங்க எனக்கு இது பிடிக்கவும் இல்லை கொஞ்சம் கூட என்ன இதெல்லாம் போய்ட்டு நாகரிகோன்ற பேரில் நம்ம வந்து ஒரு கஷ்டத்தை தான் அதிகமாக வரவேற்றுக்குறோம் கால் தடுக்கி கீழே விழுகிறதும் அதை முழு நேரமும் அந்த துணியிலயே கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது வரவங்களை வரவேற்க முடியல கவனம் வந்து நம்ம கீழ விழுந்துவிடக் கூடாது மற்றவங்க பார்க்கும் போது எப்படி இருக்கும் இது நல்லாயிருக்கா அதில் தான் கவனம் இருக்குதே ஒழிய நம்மளை வாழ்த்துகிறத்துக்கு வரவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வணக்கம் சொல்லலாம் நான் இங்கே வந்து வி கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து அந்த குழந்தைகளுக்கு வர மாட்டேங்கிதுங்க மேடை நாகரிகத்தையே அவங்க வந்து வேற மாதிரி இன்னைக்கு வந்து மக்கள் எடுத்துக்கிற ஒரு நிலமை ஆயிடுச்சு இது கண்டிப்பாக இந்த துணி உடை அலங்காரத்தில் வர பிரச்சனைதாங்க இதை பற்றி எல்லாம் நாம கண்டிப்பாக சிந்திக்கணும்